வணக்கம் சார் நான் பாரதி ஸ்டோர்லந்து பேசுறேங்க சார் அந்த கடை ஊழியர் எங்கள் கடையில் நீங்கள் அஞ்சு கிலோ தக்காளி அஞ்சு கிலோ வெங்காயம் அஞ்சு கிலோ புடலங்காய் பத்து கிலோ அவரக்காய் இதுபோல் நிறைய பொருட்கள் நீங்கள் வாங்கியிருக்கிங்க டோட்டல் லிஸ்ட்டோட பேமெண்ட் நானூற்றி எண்பது ரூபாய் சார் நாங்கள் டெலிவரி கொடுத்துட்டோம் நீங்கள் இன்னும் பேமெண்ட் பண்ணலை சார் எங்களுக்கு அதான் சார் என்னன்ட்டு கேக்கலானுன்ட்டு வந்துயிருக்கோம் பேமெண்ட் பண்ணிவிட்டிங்ளா இல்லைங்க சார் எங்கள் சைடுலந்து இன்னும் பேமெண்ட் ரிசீவ் ஆகலை உங்களுக்கு எதாவது ஆன்லைன் இஸ்ஷுவாக அப்படின்ட் பாருங்கள் சார் ஆன்லைன் இஸ்ஷுவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூணு நாளைக்குள்ளே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும் சார் அப்படி இல்லை அப்படினா நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறாமாரி இருக்குங்க சார் நானூற்றி ஐம்பது ரூபாய் டோட்டல் காஸ்ட் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் கடையில ஃபோன் பே ஜிபே பேட்டிஎம் எந்த மூலியமாக கூட நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை நெட்ஒர்க் இஸ்யுதான் அப்படினா உங்களுக்கு கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆயிடும் சார் ஓகேங்களா தேங்க் யூ சார்